நாங்கள் நீச்சல் அடிக்கும் போதுங்க அப்போப்போ வந்து மூச்சை அடக்கிங்க அப்படியே கொஞ்சம் கீழே போவோங்க கிணத்துக்குள்ள வந்து மூச்சு அடக்கி ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பந்தயம் வச்சுக்குவோங்க அந்தமாதிரிங்க ஒரு மூணு நிம்ஷம் ரெண்டு நிம்ஷம் அப்படியே மூச்சை அடக்கி உள்ள இருக்கிறதுங்க அந்தமாதிரி யோகாசனம் மாதிரியெல்லாங்க இந்த நீச்சல் அடிக்கிறத் கொஞ்சம் பார்ப்போங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலேங்க அந்த மூச்சை அடிக்கிறதுக்கு முடியாதுங்க இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து கட்டுக்கோப்பாக வச்சுங்க கொஞ்சம் மூச்சைடக்கி உள்ள கிணத்துக்குள்ள கொஞ்ச போவோங்க மறுப்டி கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் மேலே வந்துடுவோங்க இது ஒவ்வொருத்தருக்குளுக்கும் பந்தயம் மாதிரி வச்சு பார்த்துட்ருப்போங்க